தமிழ்நாட்டில தொழிலுக்குனு பார்த்தோம்னா வங்கி மூலமாக நிறைய கடன் கொடுத்துட்டுருக்காங்க கடன் உதவி பண்ணிகிட்டுருக்காங்க அந்த கடன் உதவியில வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மானியமாகவும் கழிச்சிகிறாங்க மீதி உள்ள அமௌண்டை தான் குறைந்த வட்டியில நம்ம வந்து திருப்பி செலுத்துகிற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு வந்து சிறுதொழிலுங்கும்போது மக்கள் வந்து சிறுதொழிலுக்கும் அந்த தொழிலுக்காக அந்த கடனாக கடன் உதவி வாங்கி அது தொழிலில்ல வந்து நல்லா மேம்பட்டு பொருளாதாரத்திலையும் நல்லா மேம்பட்டு வருகிறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இதில் சிறந்த வங்கினு பார்க்கும்போது கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டுருக்காங்க ஸ்டேட் பேங்க்கு கனரா பேங்க்கு இந்தியன் ஓவர்சிஸ் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு ஆர்பிஐ பேங்க்கு அது இல்லாமல் மறுபடியும் வந்து அர்பன் பேங்க்கு இது எல்லாமே வந்து கடன் உதவி வந்து மக்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க குறைந்த வட்டியில கொடுக்குறாங்க தொழில் முன்னேற்றத்துக்கு நல்லா உதவி பண்ணிகிட்டுருக்காங்க அப்புறம் நம்மளுக்கு காப்பீட்டு திட்டம்னு பார்க்கும்போது மக்கள் உடல்நிலை குறைவாக இருந்ததுன்னா நம்ம தனியார் மருத்துவமனையிலேயும் அதை பார்த்துக்கலாம் காப்பீட்டு திட்டம் வந்து முதல்வர் கொடுத்துருக்குறாரு அந்த முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நம்ம உடம்பு உடல்நிலையை சரி பண்ணிக்கலாம் அதற்கு தனியார் மருத்துவமனையிலையும் பண்ணியிருக்கலாம் அரசு மருத்துவமனையிலையும் நம்ம அதை பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது காப்பீட்டு அந்த அட்டையை காமிச்சால் ஒரு ஒரே நாள்ல நம்ம வந்து நல்லா நடவடிக்கையும் எடுத்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதேமாதிரி நம்மளுக்கு காப்பீட்டு திட்டங்கள் மூலமாக வந்து நிறைய உதவி பண்ணிகிட்டுருக்காங்க மக்களுக்கும் சரி நம்ம தொழில் ரீதியாகவும் காப்பீட்டு பண்ணிக்கலாம் தொழில்ல வந்து ஏதாவது நம்மளுக்கு ஏதாது அசம்பாவிதம் எதும் நடந்தாலுமே வந்து அது காப்பீட்டு மூலமாக வந்து நம்ம இதையே வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் ரொம்ப நான் உண்மையாக இருக்குது இது எல்லாமே